ஊடகங்களில் நாம்ப நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிறோம் இப்போ விண்வெளியில் போகிறது யார் விண்வெளியில் போறாங்க இப்போ விண்வெளியில் யார் கண்டுவிற்றுக்காங்கள் அங்கே அங்கே என்ன என்ன பொருள் இருக்குதுங்கிறத எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க விண்வெளியில் இப்போ யூரான்கிற இருந்து நிறைய விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க ஆளுகளையே அனுப்புகிறாங்க அதுவும் போய் பார்த்தாக்கா முதலில் எல்லாம் மனிதன் போய்ட்டு வந்தான் குரங்குகள் எல்லாம் போய்ட்டு வந்தது எல்லாம் அனுப்பிவிட்டு வந்திருக்குறாங்க எல்லாம் போய் அங்கே என்ன நீர் இருக்குது பாறை இருக்குது பூமி இருக்குது எல்லாம் அங்கே இருந்து எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கான செய்திகளை சொல்லி இருக்குது ரெண்டாவது உண்மையான தகவல் எல்லாம் நம்ம அதனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஊடகங்களில உண்மையான தகவல் என்னங்கிறத நாம்ப அதை பற்றி நல்லா விவரமாக தெரிஞ்சுக்கிறோம் சில பிரபலமான செய்திகளில் கூட அதில் இருந்து வருது அதை பற்றி நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுக்கு தெரியாத ஊரில் கூட தெரிஞ்சுக்கிறோம் செய்தித்தாளில் படிச்சுக்கிறோம் ஆனால் நான் வந்து செய்தி படிக்கிறது வந்து பாலிமர் நியூஸ் ஒன்று தான் படிக்கிறேன் தினத்தந்தி எல்லாம் நான் படிக்கிறது இல்லை பாலிமர் நியூஸ் ஒன்லி அவ்வளோ தான்